என்னுடைய மறக்கமுடியாத நாட்கள் எடுத்துக்கிட்டால் என்னுடைய ஃபேமிலி பர்த்டே அதுதான் ஒம்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு என்னோடய என்னோடய பர்த்டே என்னோடய ஒய்ஃப் இது வந்து பதினாறு ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு என்னுடைய பெரிய பாப்பா மூத்தவள் பதினாலு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு சின்னவள் குட்டிஸு ஃபிஃப்த்து படிக்கிறாள் அது ஸோ சாரி தேர்டு படிக்கிறாள் அவள் பதினெட்டு ஜூனு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் பிறந்தது இருபத்தொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த அஞ்சு பர்த் டேட்டும் எங்களால் மறக்க முடியாது